நான் ஒரு டைம்மு சிக்கிமில் மலையில் இருந்து கீழே இறங்குறதுக்கு ட்ரைனிங்கில் போனேன் போயிருந்த சொல்லோ கயிறு இடுப்பு பெல்ட்டு போட்டு கீழே நம்ம கீழ் பக்கமாக அந்த கயிறை வச்சி இறக்கும் போது ரொம்ப டீப் அதாவது மலையில் இந்தப் பக்கம் இருந்து ஊஞ்சல் ஆடும் கயிறு எங்களுது ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கும் போது தலையே போயி மலையில் கூட இடிக்கும் அந்த மாதிரி டீப்பான இடோம் சுற்றி அகலம் இருக்காது அந்த மாட்டில் மேலருந்து கயிறில் இறங்கிருப்போம் இறங்கும் போது இந்த கஷ்டம் ரொம்பமான கஷ்டோம் மோசமானது ஐஸ்ஸ விட எல்லாட்டிலேயும் இது தான் கஷ்டோம் ஐஸில் இறங்கும் போது சுவாசம் கிடைக்காது ஆனால் பட்டு இதில் வந்து சுவாசம் கிடச்சும் போட்டு மலையில் கயிறில் ஆட்டும் காற்று திசை மாறி அடிக்கும் இல்லையா அப்போ அடிக்கும் போது என்ன பண்ணும் நம்மளை கூட சேர்த்து தள்ளும் சுவுத்துலயே அடிக்கும் அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டு வந்துருக்கோம் அது தான் அதனுடய வித்தியாசம் மலையில் வந்து இந்த ராக் க்ளைமிங்கு தான் ரொம்ப மோசமான ட்ரைனிங் அது நான் செஞ்சிருக்கேன்